ஹலோ சார் நான் வந்து பவ்யா பேசுகிறேன் இந்தமாதிரி நான் வந்து கேன்டீனில் சாப்பிடவே இல்லை ஆனால் எனக்கு வந்து என் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமெட்டிக்காக காசு வந்து அங்க பே பண்ணி பே பண்ணிடுறாங்க அது வந்து எனக்கு நிறைய லாஸ் ஆகுது காசு வந்து நான்லாம் கேன்டீனில் சாப்புடுறதே இல்லை நான் சாப்பிட்டு டூ மன்த் த்ரீ மன்த்துக்கிட்ட ஆகுது ஆனால் எனக்கு த்ரீ மன்த்தாக காசு மட்டும் என் அக்கௌண்ட்லேருந்து போய்ன்னே இருக்கு ஆட்டோமெட்டிக்காக நான் வந்து வீட்டுலேருந்தே சாப்பாடு எடுத்துன்னு வந்து சாப்புடுறேன் இதுக்கு அப்புறமும் நான் அப்படிதான் சாப்பிட போறேன் அதனால் எனக்கு வந்து அந்த ஒரு மெத்தடை மட்டும் எனக்கு ப்ளீஸ் மாற்றிக் கொடுங்க சார் நான் வந்து எனக்கு சாப்பாடு அப்படி கட்டின்னு வரேன்ல நான் வந்து ஹோட் கேன்டீனில் போய் சாப்புடுணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா நான் போய் அங்கே கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கு நான் வந்து காசு கொடுத்துட்டு சாப்புடுற மாதிரி நான் வாங்கிக்கிறேன் சார் எனக்கு அந்த ஒரு மெத்தடை மட்டும் மாற்றித் தாங்கள் சார் ப்ளீஸ் சார்